குட் ஈவ்னிங் மேம் எஸ்க்யூஸ்மி மேம் குட் ஈ எஸ்க்யூஸ்மி மேம் மேம் நான் ஹச்சிஎல்லில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் மேம் எனக்கு ஒரு லோன் வேணும் மேம் மேம் நான் சேல்ரி த்ரீ லேக் மாரி வாங்கிட்டிருக்கேன் மேம் எனக்கு ஒரு பர்ஸ்னலாக அமௌண்ட்டு தேவைப்படுது நீங்கள் கொஞ்சம் தந்திங்கனால் நல்லாயிருக்கும் மேம் எனக்கு ஒரு த்ரீ லேக் தேவைப்படுது மேம் ஓகே மேம் மேம் என்னோடய சிஸ்டர் மேரேஜ் இருக்குது மேம் கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு பண்ணி சொல்லுங்கள் மேம் மேம் நான் ஹச்சிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் மேம் நீங்கள் என்னை நம்பி தாங்க மேம் கட்டிக்கலாம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு ஓகே மேம் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வர்றேன் மேம் கொஞ்சம் லோன் எனக்கு இது பண்ணுங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ ம் ஓகே மேம் தேங்க்யூ